சார் இது லைப்ரரியா என்னோடய நேம் சாந்தி தெய்வானை அம்மாள் காலேஜ்ஜில் படிக்கிறேன் செகண்ட் இயர் படிக்கிறேன் இப்போது வந்து புக்ஸு படிக்கலான்ட்டு என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிணாங்க இந்த லைப்ரரி ஸோ என்ன மாதிரி புக்ஸ்ஸெலாம் இருக்கும் அங்கே

இப்போது வந்து நான் அங்கே வந்து படிக்க முடியலை அப்படின்னா சப்போஸ் வீட்டுக்கு எடுத்துவிட்டு போய்விட்டு படிக்க முடியுமா ஆ அதோடைய ப்ரொசிஜர் என்ன சார் ம் ம் ஓ ஓகே சார் இப்போது இந்த அட்ரெஸ் எங்கள் இருக்குது சார் ஓகே சரி இப்போது நாளைக்கு இப்போ சண்டேலெலாம் இருக்குமா லைப்ரரி

ஆ ஓகே சார் நாளைக்கு நாளைக்கு ஓப்பனில் இருக்கும்லே ஆ ஓகே சார்

ஆ ஓகே எவ்வளோ ரேட் அந்த புக்கு ரேட்டு வருமா சார்

ஆ சரி ஓகே சார் நான் ஆ ஓகே சார் நாளைக்கு நான் வரேன் சார்

ம் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ